வணக்கம் சொல்லுங்க சரிங்க ஆ சரிங்க நல்ல விஷயம் ஆ இப்போது வந்து நாங்கள் வந்து வெறும் பில்டிங் மட்டும் வாங்கி கொடுக்க கட்டிதர மாதிரி இருக்குதுங்க அப்படி இல்லைனா வெறும் லேண்டு மட்டும் வாங்கித்தர்ற மாதிரில இருக்குதுங்க இப்போ நீங்கள் வந்து வெறும் நிலம் மட்டும் வாங்குறிங்களா இல்லை நாங்கள் கட்டி கொடுக்குறமாரி பண்றிங்களா இல்லை இப்போ பார்த்திங்கனா இன்னொரு ஒரு நிலம் இருக்குதுங்க எக்ஸாம்பிளுக்கு மூணு செண்டு வருதுங்க மெயின்ரோட்டிலே இருக்குது அதுலேயும் பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு ஒரு பதினொரு லட்சம் வந்துடுங்க எல்லாம் வசதியும் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே ப பஸ் ஸ்டாண்டு பள்ளிக்கூடம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க அப்படி பார்த்துட்டிங்கனா இன்னொரு இடமும் இருக்குதுங்க தோட்டம் தோட்டங்க ஃபுல்லாக சரிங்களா உள்ளே வந்து ஒரு பத்து செண்டு இருக்குதுங்க அது வேணும்ன்னா நீங்கள் ஒரு அஞ்சு செண்டு கூட வாங்கிக்கலாம் அஞ்சு செண்டு வாங்குனிங்கனா உங்களுக்கு ஒரு பதினெட்ருபா வருதுங்க இப்போ அதை முடிச்சிடலாங்களா இப்போ பார்த்துட்டிங்கனா நிலம் மட்டும் உங்களுக்கு ஒரு பதினெட்டு லட்சம் வருதுங்க இப்போ நாங்கள் கட்டி கொடுக்குற மாதிரி இருந்திங்களா ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு இந்த மாதிரி வந்துருங்க இப்பெல்லாம் சிமெண்ட் விலை நல்லா ஏறிபோச்சு அதனாலதாங்க ஆ அதுக்கு வந்து நீங்கள்தாங்க அது வந்து ஒரு ஜோசியர் கூப்பிட்டு வரணும் நீங்கள் வாஸ்துவெலாம் பார்த்துட்டிங்கனா நம்ம பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் சொல்கிற உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வேறு கம்மியான ரேட்டுலையனா பார்த்துட்டிங்கனா இன்னொரு இன்சைட்ல ஒன்று இருக்குதுங்க உள்ளார அது பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு ஒரு எட்டு செண்ட் வரும் எட்டு செண்டே உங்களுக்கு பாத்துட்டீங்கனா வெறும் பத்தொன்பது ருபாதான் பத்தோம்பது லட்சம் தான் அது உங்களுக்கு ஒரு ஓகேங்களா அதுக்கு அது அதுக்கு பக்கத்துலேயே எல்லா இடல்லாம் ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்புறோம் உங்கள் எத்தனை பேர் இருக்கிறிங்க வீட்டில அப்போ அப்போ பார்த்துட்டிங்கனா உங்களுக்கு ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு அந்த மாதிரியே முடிஞ்சிடுங்க ஆமாங்க

ஓகேங்க

ம் கண்டிப்பாக சொல்லுங்க இதுதான் ஏன் நம்பருங்க நம்பர் சொல்றேங்க ஆ சரிங்க ஆ ஓகேங்க வச்சிடுறிங்களா ஆ